எனக்கு பிடித்தவர் பாரதியார் அவர் அனைத்தையும் நன்றாக உணரும் படி கூறுவார் மக்களின் அறிவை பற்றியும் உலகத்தின் அறிவை பற்றியும் மக்களுக்கு என்னென்ன வேண்டும் என்ன பிடிக்கும் என்று கல்வியைப் பற்றி அதிகமாக கூறுவார் பாரதியார் தங்களின் வாழ்வில் அதிகமாக மக்களுக்காக வாழ்ந்திருக்கிறார் அவள் அவர்கள் அதிகமாக கல்வி பற்றி கற்று கொடுத்திருக்கிறார் கஞ்சனின் கருவூலமும் ஒன்று தான் காரணம் இரண்டுமே அவற்றின் இருப்பிட உரைத்தவரைகளுக்கு பயன்படும் அதிகமாக கல்வியை பற்றி கூறியவர் பாரதியார் அவர்கள் கல்விக்காக எதையும் கற்று கொடுப்பார் குழந்தைகளுக்கு அதிகமாக அவர்கள் பாடல்கள் மற்றும் இது பிடிக்கும்